உணவு வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் வந்து ஒரு சாய்ந்திரம் ஒரு ஆறு மணிலேருந்து கிடைக்கும் அவர் வந்து கட்டில் போட்டுதான் விற்பாரு எளிமையான முறையில்தான் விற்பாரு அவர் எளிமையான முறையில் விற்றாலும் அவரோட சுவை பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் உணவகத்தோட நல்லா சுவையாக இருக்கும் அவர் வந்து மிகவும் எளிமையான பணத்துக்குதான் கொடுக்குறாரு விலையும் ரொம்ப குறைவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து கூட்டம் ஆறு மணியிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சாலையில் யாருமே போக முடியாது அவ்வளோவு கூட்டமாக இருக்கும் பக்கத்திலே இன்னொருத்தவர் போட்டிக்கு வந்து இன்னொரு உணவகம் ஆரமிச்சிருக்கார் அவர் இவருக்கிட்டே காலிஃப்ளவரு பொரியல் கிடச்சா அவர்கிட்ட சுண்டல் பொரியல் கிடைக்கும் அவர் அவருக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டியே இவங்க எல்லாேத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல் வந்து சூடு ஆவி பறக்க பறக்க பரோட்டா இதெலாம் போட் பரோட்டா இட்லி தோசையெலாம் போட்ருப்பார் அது வந்து நல்லா நாங்கள் இருக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல பேமஸான அதாவது பிரபலமான உணவகம்னு கூட சொல்லலாம் வந்து புரோட்டாவில் வந்து மூணு வகையான கொழம்பு ஊற்றி கொடுப்பாங்க அந்த மூணு வகையான கொழம்புலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று கார கொழம்பு ஒன்று தக்காளி கொழம்பு ஒன்று சாம்பார்